நான் ஒரு இயற்கை விவசாயி எல்லாேரும் வந்து இயற்கையமாக சாப்பிட்டுற சாப்பாடில் தான் இருக்கிற பிரச்சினையே அதனால இயற்கையாக நான் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டேன் இப்போ நம்மளை மாதிரி வந்து எல்லாேருமே இயற்கை பொருள் தான் சாப்பிடணும் அப்படினு சொல்லி எனக்கு ஒரு ஆசை எல்லாேரும் அதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கேன் பிளஸ்ஸு வேறு யாராச்சும் புதுசாக ஏதாவது சொன்னாங்கன்னால் அவங்ககிட்ட நானும் கற்றுக்கிறேன் அந்த விஷயத்த அது பெரியவங்கள் சின்னவங்கன்னு பார்த்துக்க மாட்டேன் யார் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சுனா நான் கருத்தை ஏற்றுக்குவேன் அது உண்மையான ஒரு விஷயம் இதுவே ரொம்ப பிடிச்சவங்களா இருந்துச்சுனா ஏதாச்சிம் ஒரு திட்டி பேசுனாங்கன்னால் கூட அதட்டி பேசுனாங்கன்னால் கூட கண்ணில் தண்ணி வந்துடும் நம்மளால் சத்தியமாக ஒன்றும் முடியாது இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியலை